ஹலோ ஆ ஆமாங்க தம்பி ஆமாம் தம்பி சொல்லுங்கள் எந்த ஊர் நீங்கள் ம் நாமக்கலுங்களா சரிங்க சரிங்க ஆ என்ன சேரிங்கண்ணே சேரிங்கண்ணே சந்தோசம் சந்தோஷம் சேரி ஓகேண்ணே ஓகேண்ணே இருங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயரம் இப்போ வந்து நமக்கு வந்து அந்த டைம் ஃப்ரீயா தான் இருக்குது சரிங்களா பிரச்சனைக் கிடையாது சூப்பராக பண்ணிக் கொடுத்துருவோம் ஆ ஒன்றரை லட் ஒன்றரை லட்சத்துக்குலாம் ப்ளானிங் இல்லை தம்பி நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் வந்து ரெண்டு சரிங்களா ஆ ஆமாம் ஆமாம் அந்த அந்த ரெண்டில் வந்து இருக்குது நீங்கள் எத்தனைப் பேர் வருவாங்கள் ஆயிரம் பேர் போட்டிருக்கீங்க ஆயிரம் பேரும் வரமாட்டாங்கள் ஒரு அதிகபட்சம் ஒரு வந்து எழுநூத்தி ஐம்பதுப் பேர் தான் வருவாங்கள் என்னங்குறீங்கள் அப்போ அப்போங்கிறப்ப நமக்கு வந்து மூணு லட்சத்திலருந்து ப்ளான் ஆரம்மிக்குது ஆமாம் ஆமாம் மூணு லட்சத்துலேருந்து என்னப் பண்ணுவோம்னா

மூணு லட்சத்துக்கு என்னென்ன வரும்னா மதியானம் சாப்பாடு சரிங்களா வெஜ் வெஜ் மீல்ஸு எல்லாமே வந்துடும் சரிங்களா இதுவே நாலு லட்சம் இப்போ வந்து மூணு லட்சம் ப்ளான்ல வந்து மதியானம் சாப்பாடு வந்துடும் இளநீர் இளநீக் கொடுத்துருவோம் சரிங்களா பாப்கானு ஸ்வீட்டு ஆ டீயி இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இதுக்குஅரேஞ்ச் பண்ணிப்போம் மெஹந்தி ஃபங்க்ஷன் ஆ ஸ்டேஜ் அதுதான் அதுதான் அதுதான் ஸ்டேஜ்லேருந்து உங்களுக்கு ஏ டூ இசட் ஸ்டேஜு சாப்பாடு சேர்ரு பாத்ரம் வசதிகள் எல்லாமே பண்ணிக் கொடுத்துருவோம் அதெல்லாம் மூணு லட்சத்துக்கு இதுவே நாலு லட்சத்துக்கு வந்து நாண்வெஜ் மீல்ஸ் போடுவோம் அதாவது ஐந்நூறு பேருக்கு உள்ளது இது இது சரிங்களா ஆ நாண் நாண்வெஜ் மீல்ஸு ஆ இப்போ இதே இன்னும் கூட ஒரு இரநூத்தம்பதுக் கூட சொன்னால் ஒரு லட்ச ரூபா கூட கொடுத்தாப் போதும் ஆ மொத்தம் வந்து அஞ்சு வந்துடும் சரிங்களா அஞ் அஞ்சு லட்சத்தை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாப்கானு எளநீர் ஐஸ்கிரீமு டீயி எல்லாமே பஃபே ஐட்டம் இதெல்லாம் அப்போ வெடி முதக் கொண்டு நாங்களே போட்டிருவோம் ஸ்டேஜ் டெக்ரேஷனு குதிரை வண்டி மத்தியானம் சாப்பாடு போறவங்களுக்குத் தட்டு ஒருச் செடி ஆ ஃபோர் லேக் ஆ நாலு லட்சத்தில் ஐந்நூறு பேருக்கு இதே அஞ்சு அஞ்சு லட்சத்துக்கு இருக்குது அது வந்து அறுநூத்தம்பது எழுநூத்தம்பதுப் பேருக்கு அது இது வந்து ஆ அது வேஷ்ட்டு தம்பி அது பண்ணுறதுக்கு நீங்கள் நாலு லட்சத்துக்கு பண்ணிடலாம் அது சிறப்பாக சூப்பராக பண்ணலாம் சரிங்க தம்பி அப்போ அந்த மூணு லட்ச ரூபா ப்ளானைப் போட்டு ஐஸ்கிரீம் கூட வச்சுக்குவோம் ஐஸ்கிரீமு அந்த ஒரு குதிரைவண்டி அ அதை வச்சுக்குவோம் கேரளா மேளமா அதுக் கொஞ்சம் சரிங்க தம்பி பார்த்துக்குவோம் இதுதான் என் நம்பரு ஆ சரிங்களா பத்திரிக்கை பத்திரிக்கை அட்ரஸு ஒரு ஒரு லட்ச ரூபா முன் பணம் மட்டும் அமுபிச்சு விட்ருங்க அடுத்த வாரம் போல் அடுத்த வரம் போல் வந்து வீட்டில வந்துப் பார்த்து பேசி முடிச்சுப்போம் எல்லாம் சரிங்களா ஆ சரிங்க தம்பி ஒரு லட்ச ரூபா மட்டும் போட்டு விட்ருங்க ம மற்றத வந்து நாளைக்கு இல்லை நாளான்னைக்குக் கூட்டிட்டு வந்துப் பேசிக்கிறேன் ஆ ஆ இதுதான் இதுதான் தம்பி இதுதான் தம்பி சரிங்க தம்பி ஆ ஆ சரி ஓகே நன்றி நன்றி தம்பி சரி சரி ஆ சரி சரி தம்பி